சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க பண்ணிக்கலாங்க ஆமாங்க அது தானுங்க ஓ சரி சரி சரிங்க ஓ சரி சரிங்க எப்படிங்க அந்த ஜாயிண்ட்டில் லீக் ஆகுதுங்களா இல்லை திருகிற இடத்துலேந்து லீக் ஆகுதுங்களா ஓ ஜாயிண்ட்டில் லீக் ஆகுதுங்களா அப்போ செட்டை மாற்றணுன்னு நினக்கிறங்க ஆ எப்படிங்க உங்களுது சிங்க் தொட்டிலேருந்து ஜாயிண்ட்டிருக்குங்களா இல்லை வெளிலேருந்து கொடுத்துருக்குறாங்களா ஓ அப்போ சரி சரிங்க அது பிவிசி பைப்புங்களா இல்லை இரும்பு பைப் கொடுத்துருக்காங்களா இரும்பு பைப்புங்களா சரி சரிங்க நீங்கள் இப்போ எப்படி போட்டுக்கிறிங்க பிவிசி போட்டுக்கிறீங்களா இரும்பு போட்டுக்கிறீங்களா ஓகேங்க சரிங்க ஆ ஆளுங்கள் சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறாங்க அவங்க வந்ததுயும் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேங்க அவங்கள அனுப்பிச்சுடுவேன் அவங்க வந்துட்டு கூப்பிடுவாங்க உங்களுக்கு ம் அது நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியுங்க ஏன்னால் உங்களுது எந்தமாதிரி பைப்பு என்ன சைசுன்னு எங்களுக்கு தெரியாதில்லங்க அதனால நீங்கள் வந்து அது நான் ஆளுகள் வந்தால் எல்லாமே எல்லா சைஸ்லேயும் கொண்டு வருவாங்க வந்து பார்த்துட்டு அவங்களே இது கரெட்டாயிருக்குன்னு சொல்லுவாங்கள் குவால்ட்டியாக வேணுன்னாலும் அதில் போட்டுக்கலாங்க பிவிசி வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஆ இரும்பு வேணுன்னாலும் போட்டுக்கலாம் சொல்லுங்கள் சரிங்க நாங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியுங்க ரேட்டு இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க இந்த ரேட்டில் தான் வரும்னு நாங்கள் வந்து பார்த்துட்டுங்க உங்களுக்கு என்ன ரேட்டில் வருதுன்னு சொல்கிறேங்க அங்கே பசங்கள் வருவாங்க வந்தாங்கன்னால் அப்புறம் அமுச்சு விட்றேங்க வந்துடுவாங்க லன்ஞ்சுக்கு போயிருக்கிறாங்க லன்ஞ்ச் முடிச்சுட்டு வந்ததையும் வரச் சொல்கிறேங்க உங்களுக்கு கால் பண்ணுவோங்க நீங்கள் அட்ரெஸ் சொல்கிறீங்களா ஆ சொல்லுங்கள் ம் ஓகேங்க ஆ ரூட்டுங்க ஓகேங்க ஓகே ஓகேங்க நீங்கள் வந்து இல்லைனா பிக்கப் பண்ணிக்கங்க ஆ சரிங்க ரெண்டு பசங்கள் வருவாங்க அவங்க நம்பரு நான் உங்களுக்கு அவங்க நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருவேங்க சரிங்க ஓகேங்க